ஆ வணக்கம் சார் சொல்லுங்க ஆமாங்க சார் நீங்கள் ஓகே சார் சொல்லுங்க சார் சார் இஸ் எ ஏதாவது ப்ராப்ளங்களா ஓகே ஓகே சார் ஆமாங்க சார்

ஓகே ஓகே சார் ஓகே சார் ஃபஸ்ட் அஃப் ஆல் ஆ சம்மதம் சார் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நாங்கள் தேங்க்ஸ் தான் பண்ணணும் எங்களுடைய பசங்களுடைய டேலண்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் அதுக்கு என்க்ரேஜ் பண்ணி உங்கள் ஸ்கூல் சார்பாக நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு ஹெல்ப் பண் சார் தேங்க் யூ சார் ஓகே சார் தேங்க் யூ கண்டிப்பாக சார் ஓகே சார் தேங்க் யூ